நான் அவ்ளவுக்கா வந்து கட்டுரைகள் அதல்லாம் பெரிய ஆர்வம்லாம் இல்லைங்க ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த கட்டுரைகள் எழுத்தாளர்கள் பற்றி அவ்ளவுக்கா எதுவும் தெரியாது நான் எக்ஸாமுலேயே கட்டுரை எழுத சொல்றதுக்கே அதை எழுத மாட்டேன் ரொம்ப எழுத்து வராதுங்க அது அந்தமாதிரி மேக் பண்ணுறது எனக்கு தெரியாது கட்டுரைகள் அந்த கதை எல்லாம் எழுதுறது அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எழுத்தாளர்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே எழுத்தாளர் வந்து யாருன்னா யார் கலைஞர் இருக்காருங்களே அவர் ஒருத்தர்தான் எனக்கு தெரியும் அவர் ஒருத்தர்தான் வந்து எனக்கு எழுத்தாளர்னு எனக்கு தெரியும் மீதி யாரும் வந்து எனக்கு எழுத்தாளர்னுலாம் தெரியாது அதுவும் இல்லாமல் அவர் இப்போ இறந்துட்டாரு அவரோட கட்டுரைகள் பற்றிலாம் எனக்கு தெரியாது அவர் அவர் எழுத்தாளராமா அப்பிடின்னு சொல்வாங்க நான் கேள்விப்பட்டுருக்கேன் அதுதான் எனக்கு தெரியுமே தவிர வேறு அப்புறம் இந்த கட்டுரைகள் எழுத்தாளர்கள்னா என்ன எனக்கு அதில் எது பிடிக்கும் என்ன தலைப்பு பிடிக்கும் அதலாம் எனக்கு தெரியாதுங்க அது அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதில் அவ்வளோ ஆர்வமாகவும் இல்லை நான் இந்த எழுத்தாளர்கள பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க